விவசாயம் தொழிலார்கள் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா விவசாயம் செய்கிறவங்க வந்து நிறையா பேர் கம்மியாகிட்டாங்க எல்லாம் ஏரி வேலை நூறு நாள் வேலை திட்டம் வந்ததும் அதுக்கு அப்புறம் அதிலயே எல்லாம் நிறையா பேர் போய்விட்டாங்க ஸோ அதனால் விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாகிட்டாங்க இப்போ மிஷினில்தான் நிறையா எல்லாம் அறுவடை செய்கிறது பயிர் நடுவது மட்டும்தான் ஆளுங்கள் வராங்க ஒரு நாளைக்கு கூலி பார்த்திங்ன்னா சவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துருச்சு ஜென்ஸுக்கு லேடிஸ் பார்த்திங்ன்னா ஃபை ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது அதனால் விவசாயமே ரொம்ப கம்மியாகிட்டு வருது அதனால் மிஷின் தான் இப்போ நிறையா அதற்கு பயன்படுத்துகிறாங்க தினக்கூலிகிறது கம்மியாகிடுச்சி